தமிழ் பேச கொஞ்சம் கஷ்டபடுறவங்க வந்து ல்லு ர்ரு லா வாழைப்பழம் அது கரெக்டாக சொல்ல அவங்களுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்த்தாங்கன்னா பழகிக்குவாங்க அப்புறம் வந்து ழ அது வராது ர்ரு வராது பேரு வாழைப்பழம் மாம்பழம் அதை வந்து சரியா அவங்களுக்கு சொல்ல தெரியாதப்போ சொல்லி அது ஒரு சில டைம் சொல்லிக்கிட்டே இருந்தா அது பழகிவிடும்